ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு நான்கு லட்சத்து இருபதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு ஐந்து லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்று ஆறு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு